இப்போ அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் வித்தியாசம் அப்படின்னா நாங்கள் வளர்ந்தப்ப வந்து இப்படி தான் இருக்கணும் சாரி தான் கட்டணும் வயதுக்கு வந்துட்டால் ஹாஃப் சாரி தான் போடணும் சுடிதார்லாம் போடக்கூடாதுன்னு சொல்வாங்க ஆனால் இப்போ வந்து ஆடை சுதந்திரம்லாம் கிடையாது நல்லா இப்போது எல்லோருக்கும் கெடைச்சிருச்சு எப்படி வேணுனாலும் இருக்கலாம் அப்படின்னு ஆனால் இப்படி வேணுனாலும் இருக்கலாங்கிறதுக்காவ எப்படி நல்ல முறையில் தான் போகணும் இப்போது அந்த காலத்தில் ஃபோன்லாம் அலோவ் இது வசதி இல்லை ஏன்னா இந்த காலத்தில் ஃபோனு லேப்டாப்பு எல்லாம் அவங்க பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம் அதலாம் நாங்கள் பார்த்தது கூட இல்லை எங்க நாங்கள் வளர்ந்தப்போ அப்போ சாப்பாடு முறையெல்லாம் வந்து கேவுரு களி அது மாரிலாம் செய்வாங்க இப்போது வந்து பீஸா பர்கரு அது மாரி தான் சாப்புடுறாங்க அதெல்லாம் இருந்தாலும் கூட இப்போது வசதி நம்ம நம்ம அனுபவிச்சத நம்ம பிள்ளைகளும் வசதியில்லாமல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம பிள்ளைங்கள நம்ம நல்லா படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம் அதை வந்து நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும் இப்போது உள்ள பிள்ளைங்க கெட்ட விஷயத்துக்கு எடுத்துக்கக்கூடாது நல்ல விஷயத்துக்கு தான் எடுத்துக்கணும் நல்லா முன்னேறதுக்கு ஆனால் இதுவாக தான் நம்ம எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறோம் அதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும்